கிராமப்புற விவசாயிகள் எதிர்கொள்கிற மிக பெரிய சவால்களில் ஒன்று வானிலை மாற்றம் நீர் பற்றாக்குறை நிதி ஆதரவுயின்மை தொழில்நுட்பத்தை பற்றின அறியாமை விழிப்புணர்வு இல்லாதது இதெலாம் தான் வந்து கிராமப்புற விவசாயிகள் எதிர்கொள்கிற மிக பெரிய சவால்கள் வானிலை மாற்றமும் பருவநிலை மாற்றமும் விவசாயிகளை ரொம்பவே பாதிக்கிது ஏன்னால் பருவ நிலைக்கு ஏற்ற மாதிரி பயிர் சாகுபடி பண்ணும் பொழுது அந்த பருவ நிலை மாற்றம் அடைகிறதுனால பயிர்கள் வந்து சேதமடையிது சரியாக விளைச்சலும் தரமாட்டேன்கிது சரியான விளைச்சல் இல்லாதப்போ அதனுடைய விலையும் வந்து ரொம்ப கம்மியாக போகிறதுனால நிதி வந்து பற்றாக்குறை ஏற்படும் அவங்களோடய முதலீடு செஞ்ச அளவுக்கு அவங்களால் லாபமும் பார்க்க முடியாது இதெலாம் வந்து அவங்க எதிர்கொள்கிற மிகப்பெரிய சவால்கள் அதே மாதிரி கிராமபுறத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்தி விவசாயம் பண்ணுறதுல மிகப்பெரிய சிக்கல் இருக்குது ஏன்னால் அவங்களுக்கு அதிகமாக தொழில்நுட்பத்தை பற்றின விழிப்புணர்வும் கம்மியாருக்கு அறியாமையாகவும் இருக்காங்க இதெலாம் வந்து கிராமபுற விவசாயிகள் எதிர்கொள்கிற மிக பெரிய சவால்கள்